இந்திய வேலை வாய்ப்பு சந்தை என்ன நிலையில் இருக்கிறது அது தற்போது சந்தித்து வரும் சில சவால்களும் வாய்ப்புகளும் என்னென்ன ஃபர்ஸ்ட்டெல்லாம் இப்போது வேலை வாய்ப்புன்னாலே ஒரு கவுர்மெண்ட் வேலைங்குறது ரொம்ப ரேராக இருக்குது ஏன்னு பார்த்திங்ன்னா அதில் கேஸ்ட் வைஸ் எஸ்சி ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ப்ராஸ் பிரண்ட்டு எஸ்சிக்கு கொடுக்கணும் எஸ்சிக்கு கொடுத்துட்டு எஸ்சி எஸ்டி அடுத்து எம்பிசி அப்புறம் பிசி ஓசி இந்த மாதிரி ஒரு ஆர்டர் வச்சுருக்காங்க கேஸ்ட்டு அதுவும் இந்த கவுர்மெண்ட்டு தான் அதை வச்சுருக்கு கவுர்மெண்ட்டு ஜாதி பார்க்காதிங்க ஜாதி பார்க்காதிங்கன்னு சொல்லிவிட்டு ஆனால் கவுர்மெண்ட்டு அந்த ஜாதியை வச்சு தான் எல்லாம் கொடுக்குறாங்க பொருளாதாரமும் சரி எதுவும் சரி அது இருக்கும் போது இப்போது இப்போ நாங்கள் ஓசின்னு வச்சுக்கோங்களேன் ஓசில் அந்த வேலை அரசு வேலையை நினைச்சிக்கூட பார்க்க முடியாத சூழ்நில வந்துடுச்சு அந்தக்காலத்துலலாம் பத்தாவது படிச்சால் அஞ்சாவது அஞ்சாவதுக்கு ஹெச்எம் மிஸ் அப்படில்லாம் இருக்குது ஆனால் இப்போது அப்படியா டிகிரி போட்டவனுக்கு வேல்யூ இல்லை ரெண்டு டிகிரி போட்டவனுக்கும் வேல்யூ இல்லை மூணு டிகிரி போட்டவனுக்கும் வேல்யூ இல்லை நிறையப்பேர் இங்கே வேலை இல்லாமல் தவிச்சிட்டுருக்காங்க இதே அதே ஒரு டிகிரிக்கு நம்ம நல்ல இங்கிலீஷ் பே நம்மளுடைய நம்மளுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இருந்து நம்ம நல்லா பேசணும்னா அதே ஒரு டிகிரிக்கு அப்ராட் போனோம்னா இதில் நீங்கள் மெடிக்கில் அப்ராட் அது டிகிரி கூட தேவைல்ல இப்போது வெறும் டி ஃபார்ம் படிச்சிட்டு நம் பி ஃபார்ம் படிச்சிட்டு மெடிக்கலில் நம்ம அப்ராட் போனோம்னா நல்லா நம்மளுக்கு ஃப்ளூயன்ட்டாக இங்கிலீஷ் பேச தெரிஞ்சுருக்கணும் அப்ராட் போனோம்னா நம்மளுக்கு அதில் இருக்கற நம்ம நம்ம பணம் எப்படி வேணுணா சம்பாதிச்சிக்கலாம் அந்த மாதிரி நம்மளுக்கு இங்கே போகிறாங்க வேலை வாய்ப்பு சுத்தமாக கிடைக்குறதில்ல காசு வச்சுருக்கியா உனக்கு வேலை நீ இந்த ஜாதியா உனக்கு வேலை இல்லையா உனக்கு இந்த வேலை இல்லை அப்படி தான் இருக்குது ஸ்கூல்லேயுமே சரி எஸ்சினால் அவங்களுக்கு காலர்ஷிப்பு காலேஜில் முஸ்லீம்ஸ்னா அவங்களுக்கு காலர்ஷிப்பு நீ எஸ்சினால் உங்களுக்கு இப்ப கவுர்மெண்ட் ஜாப் எல்லாம் அவங்க ஒரு கேஸ்ட்டு வைஸ் வந்து அந்த வேலை வாய்ப்பு நிலை வந்துட்டு ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு இப்போது ராணுவத்துக்கு எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படினா அதில் வந்துட்டு ஃபுல்லாக ஹிந்தி தான் கேட்பான் நம்ம தமிழ்க்காரனுக்கு ஹிந்தி தெரியாது ஹிந்தி தெரியாதப்போ என்ன பண்ணுறது உனக்கு ஹிந்தி தெரியாதா சரி நீ உங்களால வேலை வாங்க முடியாது இப்போ டாக்டராகணும்னு நம்ம யோசிக்கிறோம் டாக்டர் ஆகணுன்ற ப கனவு வந்து கோடிப்பேருல கோடிப்பேர் கோடிப்பேருல பாதிப்பேருக்கு அந்த டாக்டராகணும் பாதிப்பேர் அதில் அவுங்கவுங்களோடய இதை பொருத்து இருக்குது டாக்டராகணுன்ற கனவு இருக்குது ஆனால் அது இங்கே நடக்குதா நடக்கலை ஏன் நடக்கலை நீட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தான் நீட்டும் இல்லையா சரி உனக்கு நீ காசு இருந்தால் நீ டாக்டராயிரலாம் நீட் இருந்தால் நீ டாக் நீட் இருந்தாலும் காசு வேணும் உனக்கு காசு இருக்கா நீ டாக்டர் காசு இல்லையா நீ எதுவுமே கிடையாது நீ டாக்டருங்கறதோடய டிகிரிக்கு பேஸ் மட்டும் நல்லாயிருக்கும் காலேஜ் நல்லாயிருக்கும் இன்ஜினியரிங் படித்த முன்னெல்லாம் இன்ஜினியரிங் வந்துட்டு ஒரு ஊருக்கு அஞ்சு பேர் ஆறுப்பேர் இருப்பாங்க ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஒரு இன்ஜினியரிங் இருக்கான் என்னடா இன்ஜினியரிங்கில் அவ்வளோ இது வச்சுருக்கான் அப்படி இருக்கும் போது வேலை வாய்ப்பு ரொம்ப கொறஞ்சிக்கிட்டு வருது ஆனால் மக்கள் மக்கள் வந்துட்டு டக்கு டக்குன்னு படிச்சிட்டு போகிறாங்க அப்படி இருக்கறதனால் இந்த நம்ம சவால் நம்ம இந்த சவாலெல்லாம் ஜெயிக்கணும் அப்படின்னா நம்மளோடய திறமை ஃபர்ஸ்ட்டு பேசும் அடுத்து நம்மளோடய படிப்பு ரெண்டாவதாக பேசும் திறமை இருந்தால் எங்கே வேணுணா இந்த வேலை வாய்ப்புன்றதில்லை எங்கே வேணுணா நம்ம போய் இது பண்ணிக்கலாம்